நாங்கள் வந்து வீட்டில் நான் எங்களை மாதிரியே நாங்களும் அதை பார்த்துக்குவோம்மா நம்ம எப்படி இப்போ சுத்தம் சுகாதாரமாக வச்சிருக்கோமோ அந்தமாதிரி நாயும் பூனையும் ரெண்டுமே வளர்ப்போம் நாங்கள் வீட்டில் நாம்ம என்ன சாப்புடறோமோ அதேமாதிரி அதுக்கும் பால் பிஸ்கெட்டு சாப்புடுற பொருளுங்க எல்லாமே போட்டாலும் சாப்பிடும் நல்லா பாங்கு பண்ணி வெச்சுக்குவோம் ஸோ அதுக்கும் பத்து நாளைக்கு பாஞ்சு நாளைக்கு எல்லாம் குளிப்பாட்டி சுத்தமாக வச்சிருப்போம் அதுவ நாங்கள் எங்கியாவது வெளியில் போறதாகருந்தா பிள்ளைங்களுக்கு சொல்லிட்டு போவோம் அவங்குளும் பார்த்துக்குவாங்க அதுக்கு தேவைப்பட்ட சாப்பாடு ஒரு டைமுக்கு ஒரு நாளைக்கு மூணு டைம் சாப்பாடு கொடுக்குவோம் மதியம் காலை சாயந்தரம் பால் ரெண்டு டைம் கொடுப்போம் மதியம் சாப்பாடு போடுவோம் நல்ல உணவுகள் சாப்பிட்டு அதுவும் நல்லாதான் வளர்க்குவோம் நாங்கள் அவ்வளோ பாங்காக பார்த்துக்குவோம் அதுவ நான் ஊருக்கு போகணும்னு நினைச்சேன்னா எங்கள் பசங்களுக்கு சொல்லிட்டு போவோம் பார்த்துக்க சொல்லி அதுவ பார்த்துக்குவாங்க அவங்க அதுக்கு டைமுக்கு டைம் பார்த்து அவங்க தீனியை சாப்பாடு கொடுப்பாங்க அதுக்கு